எங்கள் ஊரில் ஒரு குளோம் இருக்குது நானு என் ஃப்ரெண்டு எல்லோருமே அங்கே தான் போய் குளிச்சுகிட்டு மீனுலாம் பிடிச்சிட்ருப்போம் லீவ் நாளில் எங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் அது மீனுலாம் பிடிக்கிறது ரொம்ப நாளாக மீன் பிடிச்சிட்ருக்கோம் லீவ் விட்டால் நாங்கள் அங்கே தான் போய் எல்லா பசங்களோடய அங்கே தான் மீன் பிடிப்போம் எங்களுக்கு நிறையா மீனுலாம் கிடைக்கும் ஆனால் சமீக காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு தொழில்சாலை ஆரமிச்சாங்க அங்கே ஆரமிச்ச போது கழிவுகள் டஸ்ட்டு எல்லாமே வந்து அங்கே தான் கொட்ட ஆரமிச்சாங்க அதனால் அங்கே இருந்த மீனெல்லாம் சுத்தமாக மீனுலாம் செத்து போயிடுச்சு அந்த தண்ணீயும் மாசுப்பட்டு சுத்தமாக எல்லாமே காலி ஆயிடுச்சி நான் வந்து சமிகாது லீவுக்கு போன ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தப்ப அங்கே எல்லா மீனும் செத்து போய் கடந்துச்சி தண்ணியும் சுத்தமாக வற்றி போயிருந்துச்சு எல்லாமே மொத்தமாக கழிவுகளாக தான் இருந்துச்சு அதனால் அந்த நிறைய பேர் வருவாங்க முன்னாடி மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ சுத்தமாக மீன் பிடிக்கிறதுக்கு யாருமே வரதில்ல நாங்கள் மீன் பிடிக்க போகிறப்ப அது என்னென்னா அது உற்பத்தி பண்ணுற நேரத்தில் மட்டுந்தான் நாங்கள் மீன் பிடிக்க மாட்டோம் ஏன்னால் அடுத்த அடுத்தவாட்டி வரப்போ நமக்கு மீன் கிடைக்காது இப்போயே மீன் பிடிச்சா அதனால் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுறப்ப மட்டும் நாங்கள் வர மாட்டோம் அடுத்தது வந்து ப்ளாஸ்டிக் பைகளெலாம் அங்கே கொட்டக்கூடாது நிறையா பேர் ப்ளாஸ்டிக் பையெல்லாம் அங்கேயே கொட்டி அந்த மீனு மீனு மூச்சி விடாமல் அது அங்கேயே செத்து போயிடுது அதனால் யாரும் மீன் பிடிக்கவும் வர மாட்டிங்கிறாங்க ப்ளா குடித்து தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு குடிக்க ஐஸ் வா வாட்டர் கேனு எல்லாத்தையும் தூக்கி அதிலே போட்டுறாங்க ஆனால் அந்த தண்ணியும் மாசுப்பட்டு அதுலேருந்து மீன் எல்லாமே அங்கே அந்த இடத்துலே செத்து போயிருது அதனால் அந்த மீன் மீன் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறையா கஷ் கஷ்டமாயிருது அதனால்